சுகாதார நலனுக்காக அரசோடய திட்டங்கள் அதோடய முயற்சிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அர சுகாதார நலனுக்காக அரசு வந்து வங்கிகள்ல கடன் வாங்கி அதை அதன் மூலயமா என்னென்ன பண்ண முடியுமோ அதை அதை அதுக்காண்டி அரசு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடியே நூ சு அந்த சுகாதார நலனுக்காக அதை ஒதுக்கிடு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க நிறைய திட்டங்கள் வேற திட்டங்கள் முயற்சிகள் அதற்கான முயற்சிகளும் பண்ணுறாங்க சுகாரத்தை சுகாதாரம் நோயாளிகளுக்கு வந்து இந்த புற்று நோய்களுக்கு புற்று நோய்களுக்கான திட்டங்கள் காயம் அத்தைய காயங்களுக்கான இது நீரிழிவு நோய்களுக்கான ஒரு வசதி இந்த கர்ப்பகால கர்ப்பக்கால பயனாளர்களுக்கான ஒரு இது சுகாரத்துக்கு சுகா சுகா சுகார சுகாதார நலனுக்காக நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க நமக்கு தேவையானது அத்தனையும் நமக்காக பண்ணுறாங்க எல்லாரும் இதுக்காக வந்து ஒரு ஒதுக்கீடு பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறாங்க இதில் வந்து நம்ம வந்து முக்கிய பங்கு ஆற்றுவோமா அந்த அவங்க அரசு ஒதுக்கீடு பண்ணுறதுல நம்ம வந்து நிறைய நன்மைகளை ஏத்துக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதனால் வந்து அந்த சுகாதாரத்தை பற்றினாலும் யாருக்கு பயம்னால் பொதுமக்களான அத்தனை பேருக்கும் தான் நமக்கு தே நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க ஏற்படுத்தி தராங்க நம்ம சுகாதாரத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்குணும் நமக்கு தேவையானதை அவங்க பண்ணும் போது அவங்களுக்கான எல்லாத்தையும் நம்மளும் திரும்ப பண்ணனும் நம்ம அந்த அவங்க பண்ணுற முயற்சிகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்குணும் அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நமக்கு தேவையானதுகளை நம்ம ஏற்படுத்தி அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நடக்கணும் இந்த இதெலாம் படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா எங்கே போகணும் என்ன பண்ணுனும் எப்படி அதுக்கு விண்ணப்பிக்கணும் இது இது அதில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம எந்தந்த இதுக்கான தேவைகள் இருக்கோ அந்தந்த தேவைகளை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம நம்மளுக்கான இதை வந்து கே கேட்டோம்னால் அதை சொல்கிறத்துக்கு நிறையா பேர் இருக்காங்க அவங்கள்ட போய் கேட்டோம்னா நம்ம நம்மளை நம்ம பக்கத்திலயே நிறைய நர்ஸல்லாம் இருப்பாங்க அவங்கள்ட நம்ம போய் கேட்டோம்னா அவங்க எதை எப்படி பண்ணனும் நம்ம லோக்கல்ல உள்ளவங்களே நமக்கு சொல்லுவாங்க எப்படி பண்ணுனும் அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்